நான் ராஜசேகர் பேசுகிறேங்க எங்கள் வீட்டில டிவி இருக்கிறனால வந்து அதுனால தான் பெரும் பிரச்சனையே இதனால என்ன நடக்குதுன்னா எங்கள் வீட்டுக்காரி சாப்பாடும் செய்யமாட்டேன்னுக்குறா துணியும் துவைக்க மாட்டேன்னுக்குறா எப்போ பார் டிவியிலே உக்கானு சீரியலை பார்த்துன்னே கடக்குறாங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு வந்து அவங்கள குளிப்பாட்டி அந்த ட்ரெஸ் போடுறதுக்கும் இது பண்ணமாட்டேன்ருக்குறாங்க மொத்தமாக எப்போ பார் டிவி டிவி சீரியல் சீரியல்னு பார்த்துன்னு கடக்குறாங்க இதனால வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த டிவி இருக்குறனால சண்டைதான் வருது இதனால ஒரு வீட்டுக்கு டிவி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம் டிவியே இருக்கக்கூடாது அதே போல மொபைல் ஃபோனும் வந்து மனைவிக்கிட்ட இருக்கக்கூடாது அது இருக்கிறனால கரண்ட் இல்லைனா செல்லை நோண்டிக்கின்னு அதே மாரி சாப்பாடும் செய்ய மாட்டேன்ருக்குறாங்க யார்னா வெளிலருந்து யார்னா உறமுறைங்க வந்தால் வயசானவங்க பெரியவங்க வந்து எதுனா த தண்ணி எதுனா கேட்டாங்கனா சாப்பாடு கேட்டாங்கனா போடமாட்டேன்னுக்கிறாங்க எப்போ பார் டிவியிலே முழுகுறாங்க செல்லும் நோண்டிக்கின்னு கடக்குறாங்க இதனால தான் வீட்லே பிரச்சனை வருது ஆயிரத்தெட்டு பிரச்சனை இதனால வீட்டுக்கு டிவி செல்லு வந்து ரொம்ப ரொம்ப பேட் அதனால் டிவியும் செல்லும் வீட்டுக்கு இருக்கவே கூடாது எமர்ஜென்சிக்கு மொபைல்லு ஃபோனு இருக்கணுன்னா நார்மல் ஃபோனு இருக்கணும் செல்ஃபோனு இருக்கக்கூடாது